என் வாழ்க்கையில ஏற்பட்ட தாக்கம் அப்படின்னா வந்து எங்களது பையன் நிலம் வாங்கும் போது நிலம் வாங்கலான்னு இது பண்ணும் போது எங்கள் சொந்தக்காரங்களோட சுயநலம்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா நிலம் வாங்கிறதுக்கு அப்டின்றப்போ யார் யார் எங்களுக்கு எப்படி எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு சொந்தக்காரங்களோட தாக்கம் தான் எங்களுக்கு அப்போ அதிகமாக இருந்துச்சு அதுதான் வந்து நான் வாழ்க்கையில இருக்க ஒவ்வொரு யார் யார் மனுஷங்க எப்படி எப்படி இருக்காங்க யார் யார் எப்படி பட்டவங்க அப்படின்றது தான் நான் கற்றுக்கொண்ட பாடமாக நினைக்கிறேன் அதனால என் மனசார நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அதனால எங்கள் வீட்டில் பெரிய சண்டையுமே வந்துச்சு